இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக திருப்பதிக்கு போனோம் நாங்கள் எல்லோருமே ஒன்னாக பஸ்ஸில் தான் போனோம் ஆனால் நான் என்ன பண்ணிவிட்டேனா டக்குனு டீ குடிக்கலான்னு பஸ்ஸு வர இடத்துல நின்று நான் இறங்கிட்டேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸு மட்டும் ஆனால் என் ஃபேம்லியில் இருக்கறவங்களாம் பஸ்ஸுலேயே உக்காந்துருந்தாங்க நாங்கள் இறங்குனொன்னே பஸ்ஸு போய்டுச்சி ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த பஸ்ஸு ஏன்னா அங்கே நாங்கள் வேறு வேற இடத்துக்குப் போனதால் அங்கே அங்கே இருக்க மொழி எங்களுக்கு தெரியல அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் கேக்கிறோம் கேக்கிறோம் ஆனால் எங்களுக்கு கேட்க தெரியல நாங்கள் பேசுறதுலாம் அவங்களுக்கு புரியமாட்டுது நாங்க கேக்கிறோம் இந்தமாரி இங்கே ஒரு பஸ் இருந்துச்சு அது காணோம் ஆனால் அது எங்கே போய் பார்க்கணும் இங்கே எங்கே அந்த பஸ்லாம் ஒன்னாக இருக்கும் பார்க்கிங்கி எங்கே இருக்குன்னு கேட்டால் அப்படி அந்த எங்களுக்கு சொல்ல தெரில நாங்கள் சொல்கிறதும் அவங்களுக்குப் புரியமாட்டுது அவங்க சொல்கிறதும் எனக்கு புரியமாட்டுது ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்கப்புறம் நாங்கள் சைகையில் தான் காமித்தோம் நாங்கள் பஸ்ஸுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நாங்கள் கை காம்ச்சு பஸ்ஸு அங்கே அதை கை வெச்சு அது பஸ்ஸு நாங்கள் வந்தோம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டுவிட்டு நாங்கள் அப்படி தான் சுத்திகிட்டு அதுமாரி தண்ணி பாட்டிலு வாங்கினா கூட எனக்கு கஷ்டமாக இருக்கு அங்கே போய்ட்டு நான் தண்ணி கேட்கணும் என்னால் கேட்க முடில நான் சைகையில் தான் காமிக்கணும் தண்ணி வேணும் அப்டின்னு சொல்லிவிட்டு